எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏற்பட்ட தாக்கம் என்னென்னா நான் இப்போ ரீசென்ட்லி ஹெல்மெட் போட்டு வரவங்களுக்கு ஒன் கேஜ் டொமேட்டோஸ் ஃப்ரீ அப்படின் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது எல்லாேருக்கும் இப்போ டொமேட்டோ ரேட் ஏறுனாப்பில் இருந்து ரொம்பவே எல்லாேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற சுச்சிவேஷனில் இப்படி ஒன் கேஜி டொமேட்டோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்ற போது ரொம்பவே எல்லாேரும் ஹாப்பியாக இருக்காங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அப்புறம் வேறு தாக்கம் என்ன ஏற்பட்டுதுன்னால் இப்போ பாண்டமிக் சுச்சிவேஷனாக இருக்கும் போது லாக் டௌன் போட்டாங்க லாக் டௌன் என்னமோ நல்லது நல்ல விதமாக தான் போட்டாங்க நல்லதுக்கு தான் போட்டாங்க நம்ம எல்லாேரும் சேஃப்பாக இருக்கணும் அப்படின்றத்துக்காக பட் அந்த லாக் டௌன் வந்து நம்ம எல்லாேரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ரொம்ப டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அந்த சுச்சிவேஷனில் சப்ஃபர் பண்ணாத பெர்சனே கிடையாது அதுவும் மிடில் க்ளாஸ் பீப்புள் லோயர் க்ளாஸ் பீப்புள் புவர் பீப்புள் எல்லாேருமே ரொம்பவே எஃபெக்ட் ஆனாங்க வாங்கிறதுக்கு திங்க்ஸ் வாங்கிறதுக்கு ஷாப்ஸ் எதுவும் ஓப்பனில் இல்லாமல் வெளியே போக முடியாமல் அதுவும் மாஸ்க் போட்டு போட்டு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வர மாதிரி ஆகிடுச்சி அப்புறம் ப்ளீச்சிங் பௌடர்ஸ் எல்லாேருமே வந்து தெருவுக்கு தெரு போட்டுவிட்டு போனாங்க அது எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணிணாங்க பட் இருந்தாலுமே ரொம்பவே சப்ஃபர் ஆனோம் அந்த ஸ்கீம் அந்த ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அது ஒரு சுச்சிவேஷன் தான் எங்களுக்கு ரொம்பவே தாக்கமாக இருந்தது அரசாங்கம் எல்லாமே நல்ல விதமாக தான் கொண்டுவராங்க அவங்க கொள்கைகள் எல்லாமே நல்லதா தான் இருக்குது பட் அது ஏற்படுற தாக்கம் வந்து கஷ்டத்தை உருவாக்குது